பத்தொம்பது ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஆறு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து ஒன்று பத்து எட்டு இரண்டாயிரத்து ஐந்து பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபது